தமிழில் வந்து பேசுவது வந்து சிரமம் இல்லை ஒரு மீட்டிங் போகிறோம் அது வந்து எங்களுக்கு பதட்டம் ஆகிக்கிது நாங்கள் வந்து எப்படி பேசுவது கொஞ்சம் எங்களுக்கு வந்து நம்ம மன இது மாரி ஆகி பதட்டம் ஆகிக்கிது ஏன்னால் தமிழே வந்து பழைய இதுலிருந்து படிச்சுட்டு வந்துகிட்ருக்கறோம் தமிழில் எழுதுகிறதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது ஆனால் இருந்தாலும் போக போக நாங்கள் வந்து தமிழ் படிச்சுக்குவோம் ஆனால் கொஞ்சம் சிரமமாக அந்த பதட்டத்தை வந்து நாங்கள் வந்து உள்ளாரவோணும் எங்களுக்கு அது தான்